நீச்சல் அடிக்கிறத்துக்கு இடம் பிடிக்குன்னு பார்த்திங்கன்னா கட ஆறு இருக்குது குளம் இருக்குது ஏரி இருக்குது அதனால் வந்து நீச்சல் அடிக்க பிடிக்குங்க இப்போ வந்து நீச்சல் அடிக்கிறத்துக்குலாம் வந்து ஆறு பக்கம் இருக்கிறதுனால போயிட்டு குளிச்சிவிட்டு வந்துட்றாங்க அதனால் இயற்கை சுவாச காற்று மூலியமாக உடல் வந்து எனர்ஜியாக இருக்குது புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது ரத்தம் வந்து சீரான முறையில் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பாயுது அதனால எந்தவொரு சைட் எஃபக்ட்டும் வர்றதில்லை அதனால் வந்து நீச்சல் அடிக்கிறத்துக்கு வந்து இந்த இடம் பிடிக்கும் கடற்கரை குளம் ஏரி அந்த இடம் வந்து ஓரளவுக்கு பிடிக்கும் கடற்கரை இல்லாதனால் நாங்கள் ஏரி குளம் இதில் வந்து குளிச்சிக்கிறோம்